என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கனா சமையலை வந்து நானே நல்ல முறையில் செய்வேன் எங்க அம்மாவுக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அம்மா வந்து கொஞ்சம் வயசானவங்கன்றதால் வந்து அவங்களுக்கு வந்து குடும்ப உறுப்பினர்கள வந்து ஒரு சில சில பங்குகள் மட்டும் தான் கொடுப்பேன் அந்த பங்கை எடுத்து பார்த்தீங்கனா பார்த்தீங்கனா குடும்பத்தில் வந்து அவங்க கூடோ சரியான முறையில் சமைச்சிக் கொடுக்கணும் சொல்லிட்டு நான் விரும்ப மாட்டேன் நானே அவங்களுக்கு என்ன என்ன இது வேணுமோ அதை செஞ்சு அவங்களுக்கு என்னென்ன அய சரியான சாப்பாடு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு செஞ்சு நானே கொடுத்துருவேன் அதேப்போல வந்து அவங்களுக்கு எந்த வேலையும் வாங்காமல் இருப் வாங்கமாட்டேன் வயசானவங்கன்றதுனால் சுகர் பேஷண்ட்டா இருப்பாங்கள் பிபி பேஷண்ட்டா இருப்பாங்கள் அதனால வந்து நம்ம என்ன நாம என்ன சமைக்கிறமோ அழகா எடுத்து கொண்டு போயிட்டு அவங்களுக்கு சமையல் வேலையை நம்ம செஞ்சு எடுத்துனுட்டு போயிட்டு அவங்களுக்கு கரெக்ட்டான முறையில் கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு வச்சு சாப்பாடு செஞ்சு விட்டுருவோம்